எவ்வளோ படிக்கணும்னா அவனோட நாலேஜிக்கு தகுந்த மாதிரி அவன் படித்தா போதும் இப்போது மேக்ஸிமம் ஒரு டிகிரி வேணும் எல்லா வேலைக்கும் ஒரு டிகிரி வேணும் டிகிரி கீழெலாம் படிக்க வைக்க மாட்டேன் டிகிரிக்கு மேலே படித்தாகணும் ஒரு டிகிரி கையில் இருந்தால் அவன் எங்கேனாலும் போய் பிழச்சிக்கிலாம் டிகிரிதான் முக்கியம் ஆனால் டிகிரி வரையும் படித்தா போதும் அதுக்கப்புறம் படிக்கிறதும் படிக்காததும் அவன் விருப்பம் அவன் அவன் நாலேஜிக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் படிக்கிறது பிடிக்காதது எல்லாம்